ஆ எங்கள் பகுதியில வந்து மொத்தம் நான்கு தனியார் மருத்துவமனைகள் இருக்கு நான்கு தனியார் மருத்துவமனைகளும் ஒன்னொன்று ஒன்னொன்றுக்கு சளைச்சது கிடையாது நாலுத்துலையும் வந்து ஹைஃ பெசிலிட்டி என்று சொல்லக்கூடிய உயர்த்தர உபகரணங்கள் எல்லாமே அருகில் இருக்கு இந்த நான்கெளுத்தி நான்குலையும் பார்த்திங்கனா இரண்டு ஆஸ்பெட்டலு இருதய ஆப்ரேஷனே பண்ணுறாங்க மிச்ச ரெண்டில் அந்தளவுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது மிச்சபடி அவங்க நோயாளி அணுகிறது அதெலாம் பார்த்திங்கனா ஒரு நல்ல முறைலயிருக்கும் யார் வந்தாலும் உட்கார வச்சு உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படிங்குறத கேட்டு டெஸ்ட்டெடுக்கிறதுலான் கூட அவங்களே ரொம்ப மாடிலான் ஏற விடாமல் கீழையே கிரவுண்டு ஃபுளோர்ல வச்சுருக்காங்க வயசானவங்க இப்போ என் வயதுலருக்குறவங்களான் போனாங்கன்னா கூட அவங்குளுக்கு படி ஏறுனா வந்து கால் மூட்டுவலி அந்தமாதிரிலான் வருதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்னா பண்ணியிருக்காங்கனா கீழையே கிரவுண்ட் ஃபுளோர்லயே வந்து ரத்த டெஸ்ட்டு எடுக்கிறது ஊசி போடுகிறது அந்தமாதிரி இருக்கிறதுலான் வந்து கீழையே கீ கிரவுண்ட் ஃபுளோர்லையே வச்சுருக்காங்க அங்கே வந்து மொத்தம் நாலஞ்சு டாக்டர்ஸ் வருவாங்க ஒரு நாளைக்கு காலைலையும் சரி இரவுலியும் சரி நாலு ஆஸ்ப்பத்திரியுமே எப்போதும் திறந்தே இருக்கும் இந்த மருத்துவமனையில இன்னொரு ஸ்பெசாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு மருத்துவமனைக்கு தனித்தனியே ஆம்புலன்ஸ்ருக்கு எதாவது ஒரு பிரச்சனை ஒரு விபத்துங்கும்போது நம்ப கால் பண்ணி சொன்னோம்ன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் அங்கே வந்துரும் எப்போதுமே அந்த நாலு ஆஸ்பிட்லும் கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கும் சனி ஞாயிறு அப்படியெல்லாம் கிடையாது எல்லா நாளுமே மருத்துவமனைக்கு மக்கள் வந்துவிட்டு போயிகிட்டு இருப்பாங்க இதுல சிரமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் நிறையா வரும்போது நமக்கு வந்து மருந்துகள் வாங்கிறப்போ தாமதமாகருக்கும் ரொம்ப தாமதமாகருக்கும் பெரிய கியூ அந்தமாதிரி நிற்கும் அந்த டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாகருக்கும் இதே நீங்கள் வந்து இன்னும் சிரமங்கள் கேட்டிங்கனா அங்கு வந்து நாலு ஹாஸ்பெட்லையுமே வந்து வாடென்று சொல்லக்கூடிய அந்த வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிடையாது சின்ன சின்ன வாடாதாயிருக்கும் ரூமுமே சின்னதாகதான் இருக்கும் ஒரு ஒருத்தவங்க நம்ப நோயாளியை கொண்டு போய் அட்மிட் பண்றோனா நோயாளி மட்டும் அந்த ரூமில் வந்து நல்ல ஃபிரீயாகருக்குளான் நம்ப கூட போறவங்க நம்புளும் அந்த ரூமில் இருக்குனுன்னு நினைச்சோனா ரூமு ரொம்ப சின்னதாகருக்கும் மேக்சிமம் ஒரு கட்டில் கட்டில் அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனால் நல்லா தூய்மையாகவேருக்கும் அதெலாம் வந்து குறை சொல்ல கூடாது சிரமம்ன்னு பார்த்திங்கனா இதுதான் நோயாளிக்கு மட்டுன்னா அந்த அறைகள் நன்றாக இருக்கும்